ஆம் கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து வங்கி துறையில் இருந்தால் மிகவும் நல்லதுதான் அது ஏன்னால் அங்கே வந்து நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஜாப் அதாவது வந்து மார்னிங் டென் டூ ஃபைவ் ஓ கிளாக் தான் ஜாப் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறையா நமக்கு வந்து சலுகைகள் இருக்குது நமக்கு நிறைய லீவும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சேலரி அதுவும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்